வணக்கம் நான் பிரபு எனக்கு வந்து ஓவியோன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கள்னா நான் சின்ன வயசுலந்தே ஓவியம் வரஞ்சு வரஞ்சு ஸ்கூல் படிக்கும்மோதே சர்ட்டிஃபிகேட் அந்த மாதிரிலான் வரஞ்சனால எனக்கு ரொம்ப ஓவியத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் எனக்கு ஏன் இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங் சொல்லினா எங்கள் அப்பாவுக்கும் அந்த ஓவியங்களை வரையிற இன்ட்ரஸ்ட் இருக்கிறனால எனக்கு அந்த ஓவியம் வரைய இன்ட்ரஸ்ட் இருக்கு இதுக்கு முன்னே நான் ஓவியம் வரஞ்சு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லா இருக்காங்க அவனுக்குளுக்கெல்லாம் ஓவியம் வரஞ்சு வரஞ்சு கொடுப்பன் பரிசு வாங்குவேன் ஒரு இந்த கல்யாண பத்திரிக்கை அந்த மாதிரிலான் வந்துச்சுனா அதை கட் பண்ணி கட் பண்ணி அதில் ஸ்டிக்கரு அதெல்லான் ஒட்டி ஒரு ஃகிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுப்பன் அது நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னே ஸ்கூல் படிக்கும்போது கூட ஸ்கூலில் பக்கத்து ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கும் அங்கே போன்னா கூட வச்சி குடியரசு தினம் அந்தமாதிரி நாளில் இந்த டிராயிங் வரையிறதுன்னா என்னதான் கூப்பிடுவாங்க அங்கே போனா பரிசு இதெல்லான் தருவாங்க நான் நிறையா பேருக்கு கொடுத்துருக்குற இந்த கல்யாணம் அந்தமாதிரி இதுல்லான் ஓவியம் வரஞ்சு கொடுத்துருக்குறன் அதுக்கப்புறோம் என்னன்னா டிராயிங்ன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்கள்னா சின்ன வயசுலந்தே அதான் முன்ன சொன்ன மாதிரி வரஞ்சு வரஞ்சு பழக்கம் ஆயிருக்கிறதுனால நல்லா வரையுவேன் டிராயிங்கு அப்புறோம் வீட்டில் ஏன் வீட்டில் கூட பார்த்தீங்ள்னா செவத்துல பூரா கலர் பெயின்டிங்கில் வரஞ்சு வரஞ்சு எல்லாம் வீடு பூரா டிராயிங்காக வரஞ்சு வச்சியிருப்பன் சின்ன வயசுலந்தே அந்த வரஞ்சனால என் வீட்டில் ஆர்வம் வந்து வீட்டில் ஒரு டிராயிங் இது வாங்கி வச்சியிருக்காங்க போர்டு மாதிரி அதில் வரஞ்சு வரஞ்சு வச்சு நான் அழிச்சிப்பேன் திருப்பவும் வரஞ்சுப்பன் அதை மாதிரில்லான் செய்வேன் அதுக்கப்புறோம் பார்த்தீங்ள்னா நான் இந்த மாதிரி டிராயிங் பரிசு ரொம்ப வாங்கினதுனால இப்போ காலேஜ்க்கு போய் சேர்ந்தன் அங்கே ஒரு போட்டிக்கு வந்து அங்கேயே டிராயிங் கலந்து அங்கேயும் ஒரு பரிசு வாங்கியிருக்குறன் அதெலான் பார்த்துட்டு இப்போ எங்கேயாச்சும் ஆர்ட்டிஸ்ட்ன்னு பெயிண்ட்டில் வரைவாங்கள்ல அந்த மாதிரில்லான் போலான்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு அதனால் போலான்னு இருக்கேன்